பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு